எனக்கு பாட்டு கேக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன் பாட்டு கேக்கிறது பிடிக்குன்னா பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே வேலை செய்யம்போது நல்லா இருக்கும் அதுக்கு பாட்டு கேக்கிறதுனால நமக்கு மனதும் மன அழுத்தமும் குறையிது அதேமாதிரி பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யும் போது அந்த வேலை செய்கிற அந்த டயர்ட்னஸ்ஸே தெரியாது அப்புறம் பாட்டில் வந்து நிறைய இந்த சங்கீதம் படிக்கிறது அந்தமாதிரி அந்த ராகம் அதெல்லாம் கவனித்து பாக்கிறதுனால அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதேமாதிரி சின்ன வயசில் இருக்கும் போது வீட்டு வேலை எல்லாம் செய்யும் போது பாட்டு போட்டுகிட்டே வேலை ஏதாவது செய்வோம் அந்தமாதிரிதான் வேலை செஞ்சுருக்கோம் இப்பவும் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறப்ப பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யும் போது நமக்கு யாரோ கூட ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி இருக்கும் யாரோ வீட்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்தமாதிரி இருக்கும் அப்புறம் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாட்றது பிடிச்சிருந்துச்சி அப்புறம் காலேஜ் வந்த பிறகு எக்ஸ்ட்ராவாக ஒரு சில வேலைகள்லாம் செய்யும் போது பிடிச்சிருந்துச்சி இப்போது தையல் கத்துக்கிறது அந்தமாரி டைலரிங் கிளாஸ் போனோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில் போகிறது அந்தமாதிரில்லாம் நிறையா பிடிச்சிருந்துச்சி அந்தமாதிரி செய்யும் போது நமக்கு சுற்றி வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்தமாதிரி இதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டெய்லரிங் கற்றுக்கிட்டம்னா இப்போ நம்ம துணியை நம்மளே தைக்கும்போது நமக்கு அதுக்குள்ளே அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கறப்போ அது நமக்கு நல்லா இருக்கும் அந்த ஃபீல் நல்லா இருக்கும் நம்ம தைச்சது அப்படிங்கிறப்போ அதேமாதிரி ஒரு புதுசாக ஒன்று இப்போ தையல்லே வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படினா மெஷர் பண்ணும் போது அந்த இது அளவெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சி அப்படினா நமக்கு நம்ம ஏதோ புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த இது வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும் அதேமாதிரி கல்யாணத்துக்கு அப்புறந்தான் நான் வந்து சமைக்க கற்றுக்கிட்டேன் சமைக்கிறப்போ என்னாச்சுன்னா சமைச்சி நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப அது நல்ல ஒரு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப நமக்கு இன்னும் நல்லா ஃபீல் நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது எப்படி சொல்கிறது சொல் வார்த்தையால் சொல்ல முடியாது அந்தமாதிரி தான் இருக்கு அப்புறம் வந்து சமையலுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பூஜை அந்தமாதிரியெல்லாம் செய்யுறோம் சாமி கும்பிடும் போது நம்ம மனசில் இருக்கும் போது இருக்கிறத அப்படியே வெளியில் சொல்லி கும்பிடும்போது நம்ம மன அழுத்தம் குறையிறப்போ அது இன்னும் நல்லா இருக்கு ஒரு மனநிம்மதி தரும்போது நம்ம உண்மையாலும் நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு